எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா பள்ளியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பகுதியில் உள்ள எல்லா பள்ளிகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்ப சூப்பராக இருக்கும் அழகாக ஸ் நல்லாவே சொல்லித் தருவாங்க படிக்காத ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டையும் நல்லா படிக்க வைப்பாங்க கல்வித் தரம் ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா படிச்சு எயித் ஸ்டாண்டர்டும் சூப் ஃபுல்லாக முடித்தேன் இங்கே அப்புறம் அடுத்த எஜுகேஷனுக்கு வேறு ஸ்கூலில் சேர வேண்டியது இருந்தது அதேமாரி அந்த ஸ்கூல்லையும் நல்லா எஜுகேஷன் சொல்லிக் கொடுத்தாங்க கிளீனாகவே இருக்கும் பள்ளி பள்ளி அறைகள்னு பார்த்தீன்னா நா கிளீனாகவே இருக்கும் ஃபுட்டும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதேமாரி எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா சொல்லித் தருவாங்க நல்லா சொல்லித் தரதோடு மட்டும் இல்லாமல் எதுவுமே புரியலை திரும்பி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிக் கேட்டாலும் திரும்பி நம்பளை உட்கார வெச்சு நல்லபடியாக சொல்லித் தருவாங்க புரியற மாதிரி சொல்லித் தருவாங்க